தொலைக்காட்சியில் பிடித்த நிகழ்ச்சி அப்படிங்குறது விஜய் டிவியில் வர்ற நீயா நானா அப்படிங்குற அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும் எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படினா ஒரு டைம் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில இந்த பேரண்ட்ஸுக்கும் இந்த பசங்கள் அதாவது சன்னு மா அவங்கள பசங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு இது சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சி இது சொன்னாங்க அதில் வந்து இந்த ஜென்ரேஷனில் பசங்களோட இதும் பேரெண்ட்ஸோட இதும் எப்படி இருக்குது அப்டின்னு சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதேமாதிரி பேரெண்ட்ஸுடைய என்ன இது சொல்லுறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பசங்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்குற இதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதை பிடிக்கும் அதேமாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க பேரெண்ட்ஸ்ஸு அவங்க இருந்த காலத்திலேருந்து எப்படி இருந்தது இப்போ அவங்க ஜென்ரேஷன் பசங்களுடைய இதை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும்